ஹலோ செட்டிநாடு ஹோட்டலுங்களா நான் காலையில் வந்து மீல்ஸும் ரெண்டு பிரியாணியும் ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது இன்னும் வரலைங்களே அதே அட்ரஸ் தாங்க ஆமாங்க ஆமாம் அங்கே வந்துடுங்க நீங்கள் வந்துடுங்க நான் பே பண்ணிட்டு வாங்கிக்கிறேன் ஆ இங்கே வந்துடுங்க ஆ எவ்வளோ நேரம் ஆகுங்க பத்து நிமிடங்களா சரிங்க பத்து நிமிடம் அங்கே வந்து வெயிட் பண்றேங்க அதே அட்ரஸுக்கு வந்துடுங்க சரிங்க ஆ வந்துடுங்க